ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் ஆ சொல்லுங்கள் அக்கோண்ட் க்ளோஸ் பண்ணனுமா எந்த ஊர் நீங்கள் தர்மபுரியா எப்போ அக்கோண்ட் ஓபன் பண்ணிங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓபன் பண்ணிருக்கீங்களா ஓகே இல்லை இல்லை ஏன் அக்கோண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க ஏன் ஏன் சர்வீஸ் எதுவும் நல்லா இல்லையா இல்லை அப்டீங்களா சேரி ஓகே ஓகேம்மா ஒன்னும்ல அக்கோண்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டா ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டா இந்தியன் பேங்க்கில் ரிட்டன் அந்த பேங்க்கில் அக்கோண்ட் ஓபன் பண்ண முடியாதும்மா சரிங்ளா ம் ஓகேனா நீங்கள் பேங்க் டைம்மில் வாங்க ஒன் டே வந்து ரிட்டன் கைப்படையே ஒரு லெட்டர் ஒன்று எழுதிக் கொடுங்க எனக்கு அந்த பேங்க்கில் வந்து அக்கோண்ட் வேண்டான்னு சொல்லி ஓகேவா ஒரு லெட்டர் ஒன்று எழுதிக் கொடுக்குணும்மா பேங்க்கில் வந்துவிட்டு ஒரு உங்கள் கைப்படையாக எனக்கு இந்த அக்கோண்ட்டு வேண்டாம் க்ளோஸ் பண்ணிரலான் சொல்லிட்டு ஓ ரிட்டனில் எழுதிக் கொடுத்துருங்க எழுதிக் கொடுத்துட் நாங்கள் ஃபார்ம் ஒன்று கொடுப்போம் அதை க்ளோஸிங் ஃபார்ம் ஒன்று எங்கள் பேங்க்கில் கொடுப்பாங்க அதையும் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடுங்க சரிங்களா ம் ஒன்ஸ் யோசியிச்சுக்கங்க என்னன்னா இந்தியன் பேங்க்கில் இப்போ நீங்கள் ஏற்கனவே ஓபன் பண்ணிவிட்டீங்க ரன்னாயிட்டு தான் வந்துட்டுருக்கு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டிங்கனா நீங்கள் வந்த மீண்டும் நியூ அக்கோண்ட் ஓபன் பண்ண முடியாது லைஃப் லாங் செரிங்களா ம் இதுக்குலாம் ஓகேன்னா ஒன் டே வாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன்றுல்ல க்ளோஸ் பண்ணித்தறதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரி உங்கள் பாஸ்புக்கு ப்ளஸ்ஸு உங்களோட ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்துருங்க சரிங்ளா

இல்லைல்ல அவ்ளோ தான் ம் தேங்க் யூ